அதாவது வந்து பள்ளி படிப்பிற்கு அப்புறம் பாதி மாணவர்கள் வந்து படிக்கவும் போகறாங்க அதாவது அவங்க குடும்பத்தை பொறுத்து இப்போ வெல் செட்டிலாம் இருக்குறவங்க வந்து நல்லா படிச்சு அதுக்கு அடுத்தது நல்லபடியாக முன்னேறணுன்னு சொல்லிட்டு அதுக்காக போகறாங்க பாதி பேர் படிக்காமையும் போயிவிடுறாங்க பாதி பேர் வந்து இப்போ குலத்தொழில் செய்வோம் குலத்தொழில் பாதி பேர் பாதி பேர் வந்து குலத்தொழில் அவங்க அப்பா என்னான்ன செஞ்சாங்களோ அந்த வேலை செய்யவும் போயிடுறாங்க இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து படிப்புக்கு ஸ்கி இது கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுனால படிப்புக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுனால அவங்க வந்து நல்லபடியாக மே மேல்படிப்புக்கு அவங்களுக்கு உதவுறதுனால நல்ல மார்க்கில் எடுத்து உதவுறதுனால மேல் படிப்புக்கும் போகறாங்க ஆனால் பாதி பேர் வந்து இப்போ படிப்பு டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு வசதி இல்லாத காரணத்தனால் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு படிக்காமயே இருக்குறாங்க பாதி பேர்